எங்கள் இதில் வந்து விளையாட்டு மையமே இல்லை அதனால் எங்களுக்கு வந்து எப்படி பயிற்சி அளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு என்னென்ன வசதி இருக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படி எங்கள் இதில் விளையாட்டு துறை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முறையான பயிற்சி அளிப்போம் வசதிகள் என்னென்னனா தண்ணீர் சாப்பாடு அவங்களுக்கு தேவையான பாத்ரூம் எல்லா வசதியுமே செஞ்சு கொடுப்போம் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்களுக்கு சிறப்பாக பயிற்சி கொடுப்போம்